இங்கே ப இங்கே ஒரு பதினெட்டு வயது இருக்கும் அப்போதிலருந்தே பிரியாணி அந்த வயசில் செய்யணுன்ட்டு அப்போவே இருந்தே நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஆசையாக இருந்துச்சு அம்மா எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் அ அப்புறம் என் வீட்டில் எங்கள் பையனுக்கு பர்த் டே வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு செய்ய தெரியுமானு சொல்லிட்டு கேட்டாருங்க அப்போது வந்து சரி எனக்கு செய்ய தெரியாது இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரான்ட வாங்கிட்டு வர சொன்னேன் எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நாங்கள் எங்கள் பையனுக்கு செஞ்சு எல்லாேரும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா எங்கள் தம்பி எல்லாேரையும் வர வச்சு நாங்கள் செஞ்சோம் அந்த பர்த் டேவுக்கு எல்லாேருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்க ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லாமே நல்லாவே செஞ்சு சாப்பிட்டதுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நல்லாவே இருந்ததுன்ட்டு